இந்தியாவில இருக்க கல்வி முறை ஃபாரின் கன்ட்ரிஸ்ஸ கம்பேர் பண்ணும்மோது அங்கே இருக்க அட்மாஸ்பியரோட கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது இப்போ முதல இந்தியாவில பார்த்தீங்கன்னா படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாகதான் இருந்துச்சி இப்போ வந்து நிறையா பேர் ப படிச்சிருக்காங்கள் எ அப்போ முன்னாடி இருந்த முன்னாடி படிப்பை பற்றி பெற்றோர்கள்லாம் தெரியாமல் இருந்தாங்கள் இப்போ இந்தியாவில ஓரளவு தெரிஞ்சிக்கிட்டு ஓரளவு பெற்றோர்களாம் நல்லா நல்ல படியாக படிக்க வச்சி படிப்புதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது பிள்ளைகளை ப படிக்க வச்சிர்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டைக்கூட எடுத்துக்கிட்டிங்கன்னால் நம்ம வந்து இது இந்தியாவில் வந்து படிப்பறிவில் கொஞ்சம் முன்னாடிதான் இருக்கோம் எல்லா ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து தமிழ்நாட்டில வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கறக்குதான் நிறையா பெற்றோர்கள்லாம் விரும்புகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறக்கு விரும்ப விரு விரும்புறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னால் ஏ தமிழ்நாட்டில கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்க பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கள் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அது இதை வந்து மாற்றி க கவர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் நல் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர பிள்ளைங்கள் வந்து அதிகமாவாங்க அதனால் க கவர்மெண்ட்டு ஸ்கூலோட தரம் உயரும் தமிழ்நாட்டோட படிப்பு தரமும் நல்லபடியாக உயரும் இதை மாற்றி அமைத்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்